தண்ணி பற்றாக்குறைக்கிறது இந்த வெய்ய காலத்துலலாம் பார்த்தோம்னா செடிலாம் ரொம்ப சிரம்படும் அப்போஅந்த ஒயர்டர்ன்னு சொல்லுவாங்க பச்சை வலை அதை வாங்கி மேலே கட்டுவேன் அப்புறம் இந்த பித்து கோக்கனட் பித்துன்னு சொல்லுவாங்க மஞ்சியிலிருந்து கிடைக்கூடிய கழிவு அதை வந்து கலந்துக்கூடும் நாட்டு எருவு வந்து அந்த டைமில் கொஞ்சம் கொடுத்து மக்குன எருவு கொடுத்து ஈரப்பதம் இருக்கறாங்க குளிர்ச்சியாகவும் வச்சிக்குவேன் அந்த காலகட்டத்தில் பார்த்தன்னா இந்த கெமிக்கல் உரங்கள பயன்படுத்த மாட்டேன் முடிஞ்ச அளவுக்கு இயற்கை உரங்களை பயன்படுத்தும்போது அந்த சூடு கொஞ்சம் பாதிக்காம இருக்கும் அது மூலியமா செடிகளை வந்து நல்ல விதமாக வச்சிக்குவேன்